ஆ சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் மனோஜ் தான் சார் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார்

ஆமாம் சார் இப்போது நம்ம பேக்கேஜ்ஜி வந்து பார்த்தீங்கனா ஸ்டார்டிங் வந்து தேர்ட்டி நயன் தௌசண்ட் நயன் நயன்ட்டி நயன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒட பேஸிக் ரேட்டு இது இருக்குது சார் அதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராபி ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோகிராபி வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு ஆல்பம் அண்டு எடிட்டர் வீடியோ வந்து பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருவோம் சார் அது வந்து பேஸிக்கா வந்து கவர் ஆகிடும் இந்த ஒன் டே வெட்டிங்க்கு வரும் ஆ நான் அடுத்தது பார்த்தீங்கனா கோல்டன் பேஜ்கேஜ்ஜஸ் நீங்கள் கேட்ட மாதிரி கேன்டிட் வீடியோஸ்ஸு அது வந்து பார்த்தீங்கனா கேன்டிட் ஃபோட்டோகிராபில் ஆட் ஆகும் கோல்டனில் ஸோ அது வந்து பார்த்தீங்கனா சிக்ஸ் தௌசண்ட் வரும் அந்த பேக்கேஜ்ஜு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனா கோல்டன் பேக்கேஜ் பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எனக்கு வந்து ஃபர்தரா கோல்ட் எனக்கு வந்து கேன்டிடு வீடியோகிராபியும் வேணும் ஃபோட்டோகிராபியும் வேணும் போத் வேணும்னு சொன்னீங்கனால் நம்ம வந்து ப்ளாட்டினம் பேக்கேஜஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கனா ஒன் லேக் பேக்கேஜ்ஜு அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரீ வெட்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஷுட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் தென் பார்த்தீங்கனா உங்களுக்கு கேன்டிட் வீடியோகிராபி எத்தனை நாள் ஆகும்னு வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு உங்களோடய வெ வெட்டிங் வந்து ப்ரவுன் போட்டோகிராபி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார் ஆ ஆமாம் சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்ட்டோ பூத்தும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் லைவ் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்துட்டு ஃபேமிலியோடு லைவ் ஃபோட்டோஸ்ஸும் கொடுத்துக்கலாம் அண்ட் தென் ஃபர்தரா பார்த்தீங்கனா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டென் டிரெண்ட்லே இருக்குறது என்னென்னு பார்த்தீங்கனா ஃபோட்டோஸ் எடுத்தவங்க வந்துட்டு அவங்க ஃபேஸ்ஸை வந்து ரெக்ககனைஸ் பண்ணி நம்ம எடுத்த ஃபோட்டோஸில் அவங்க வந்து ட்ரைவில் இருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்குறமாதிரியும் வந்து ஆப்சன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு வரற கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வெட்டிங்கில் வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கனா அவங்க ஃபோட்டோ வேணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம ஃபோட்டோ வந்துட்டு காப்பி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதில் இருந்து செலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களா அனுப்பிட்டு இருக்குறது ரொம்ப ப்ராசஸ் பட் இப்போ வந்து அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ஸான ஒரு இதில் வந்துடுச்சு ஜஸ்ட்டு ஒரு ஆப் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு க்யூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனால் உங்கள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணிங்கனால் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து அதில் சப்மிட் பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்து அன்னைக்கு த்ரீடிலே எடுத்த எல்லா ஃபோட்டோவும் வந்துரும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரிஸீவ் ஆகிடும் அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஆ ஆ ஒன் லேக் பேக்கேஜஸ் எடுக்கணும்னா வந்து உங்களுக்கு மூணு ஆல்பம் வரும் சார் அதாவது முன்னாடி நாள் வந்து என்கேஜ்மெண்ட்டு பண்ணுறமாதிரி இருந்ததுனால் நைட் அது ஒரு ஆல்பம் வரும் முகூர்த்தம் ஒரு ஆல்பம் வரும் அண்ட் தென் வந்து செப்பரேட்டாக கேன்டிடுனு ஒரு ஆல்பம் வரும் அது வந்து பார்த்தீங்கனா என்கேஜ்மெண்ட் ஃபார்டி பேஜஸ்ஸு இது ஃபார்டி பேஜஸ்ஸு கேன்டிட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பேஜஸ் வரும் உங்களுக்கு ஆ கேன்டிடும் முகூர்த்தமும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் ஆல்பம் வரும் என்கேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு மீடியமான ரெகுலர் மேட்டு அந்த மாதிரி ஆல்பம் வந்து ப்ரீசைஸாக நீங்கள் இப்போ கஸ்டமைஸ்ஸாக உங்களுக்கு இல்லை எனக்கு அதுலேயுமே ப்ரீமியம் சீட் வேணும்னு சொன்னாங்கனால் அடிஷ்னலாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போடுறதுக்கு பர் சீட் டூ ஃபிஃப்ட்டி சார்ஜ் ஆகும் ஃபோட்டோ ப்ரேம்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான் காம்ப்லிமெண்ட்ரி வந்துருக்குது ஒரு ஃபுல் ரெக்யூர்மெண்ட் என்னென்னுட்டுனு ஃபுல் ரெக்யூர்மெண்ட் என்னென்னு சொன்னீங்கனால் என்டயராக நம்ம பேக்கேஜ் என்ன கவர் ஆகுதுன்னு என்னால் என்ன பண்ண முடியுங்குறது வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிசிவுட்றேன் கண்டிப்பாக சார் இப்போ ஒன் லேக் பேக்கேஜ்ஜஸ்ஸில் என்னெலாம் கவர் ஆகுது இதுக்கு முன்னாடி என்னெலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஈவெண்ட்டோடய நீங்கள் கேட்ட எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு அது நம்ம பேக்கேஜ்ஜஸ்லே வராதுல இன்போத்தா இருக்கட்டும் இதில் அந்த ஃபோட்டோஸ்ஸா இருக்கட்டும் அதுக்கும் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு டாலி பண்ணி வச்சிடுறேன் ஓகே சார் தேங்க் யூ